நாங்கள் வந்து வழக்கமாக விடுமுறையாச்சுன்னால் இந்த இந்த மே மாதம் லீவ் வருதில்ல மே மாதம் லீவ் வந்தாலே நான் எப்பவுமே வழக்கமாக நாங்கள் என்ன வந்திருந்தோம் எங்கள் சித்தப்பா வந்து டெல்லி சைடில் இருக்கார் ஜான்சியில் இருக்கார் அதனால் அவரை பார்க்கறதுக்காக நான் வருஷா வருஷம் மே மாதம் ஆனால் கரெட்டாக கிளம்பிடுவோம் ட்ரைன் புக் பண்ணிவிடுவாரு அவரே ட்ரைன் புக் பண்ணிவிடுவாரு ட்ரைன் புக் பண்ணிவிட்டு மே மாதம் இங்கே எக்ஸாம் முடியுதா எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்ட உடனே பேக் பண்ணலை சூட்கேஸெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கரெட்டாக கிளம்பிடுவோம் அடிக்காமலே ஜாலியாக போவோம் இங்கிருந்து போகிறதுக்கே ஒரு ரெண்டு நாள் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களே இங்கிருந்து சென்னையில் ஏறுகிற மாதிரி இருக்கும் ரொம்ப பக்கத்திலே இங்கே ஏறுணுன்னால் விழுப்புரம் இல்லை பாண்டிச்சேரிதான் பாண்டிச்சேரி மோஸ்ட்லி பாண்டிச்சேரியில்தான் ஏறுவோம் பாண்டிச்சேரிதான் இங்கிருந்து பக்கம் போய்விட்டு பாண்டிச்சேரியில் காலையில் ஒம்பது மணிக்கு ட்ரைன் ஏறுவோம் ட்ரைன் ஏறுனோன்னால் அவ்வளோதான் ரெண்டு நாள் ட்ராவல் ட்ரைனிலே இருக்கும் சாப்பாடெல்லாம் வந்து இங்கிருந்தே கட்டிகிட்டு போய்விடுவோம் அது ஒரு ஜாலியான இதுவாக இருக்கும் ஃபேம்லியாக ஏன்னால் இங்கிருந்தா ஸ்கூலுக்கு போவோம் வருவோம் இந்த மாதிரி இவங்க ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க பேரெண்ஸ்ஸு இல்லை அவங்க வேலைக்கு போய்விட்டு வருவாங்க அந்தமாதிரி இருக்கும் போது ட்ரைனில் தான் எல்லாம் கும்பலாக ஒன்றா உட்காந்து அந்த பெட்டி ஒரு ஒரு சீட்டு அப்படியே பக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஒன்றா உட்காந்து கும்பலாக சாப்பிட்டு ஷேர் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அந்த ஒரு ட்ராவல் அப்படியே ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணி போவோம் இங்கிருந்து ரெண்டு நாள் ட்ராவலாக இங்கிருந்து போய் ஒரு ஒரு ஊராக அப்படியே தமிழ்நாடு ஆந்திரா மஹாராஷ்ட்ரா அப்படியே ஒரு ஒரு ஊராக தாண்டி போவோம் அப்படியே கடைசியாக அங்கே போய் சேரணுன்னா டெல்லிக்கு போய்விடுவோம் டெல்லிக்கு போய் அந்த யூபி யூபியில் போய் சேர்றத்துக்கு கரெட்டாக ரெண்டுநாள் ஆகிடும் போய்விட்டு இறங்கும் போது வழில போகிற வழில நிறையா பார்க்கலாம் நிறையா இந்த தோட்டம் இதெலாம் வச்சுருப்பாங்க நம்ம ஊருக்கும் அவங்க ஊருக்குமே நிறையா டிஃப்ரண்ட் இருக்கும் நம் ஊரிலயெல்லாம் பச்சை பசேல்ன்னு இருக்கா அந்த ஊருக்கு போகும் போது எல்லாம் காஞ்சு போன மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு வெயில் காலத்தில் அப்படியே ட்ரையான ஏரியாவுக்கு போன மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற இதே பரவாயில்லைன்னு தோணும் நம்ம ஊரிலே வெய்ய காலத்தில் கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்குது அது நார்த் இந்தியா சைடெல்லாம் போய்விட்டீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த ஏரியாவே அப்படியே ஒரு மாதிரி காஞ்சுப்போன வெயிலும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம ஊரிலே வெயில் பரவாயில்லை அந்த ஊரில் வெயில் கொஞ்சம் இதுவாக இருக்கும் நான் வேணால் அங்கே போனால் ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போய்விட்டு ஜாலியாக இருக்கலாம் நம்ம எந்த கவலையும் இருக்காது அவரும் அங்கே ஸ்கூலில் வேலை செய்கிறத்துனால ஸ்கூல் விட்டாலும் பசங்களுக்கு லீவாக இருக்கும் லீவுக்கு நம்ம அங்கே போனால் சர்க்கஸெல்லாம் இருக்கும் சர்க்கஸ் விளாட்லாம் சீசா விளாட்லாம் அதேமாதிரி அங்கே என்னென்ன வேணுமோ அங்கே ஜாலியாக அங்கே சுற்றின்னு இருக்கலாம் அங்கே போனால் கவலை இல்லை அதேமாதிரி என்னென்ன செய்கிறோம் விதவிதமாக சாப்பாடு செஞ்சு எடுத்து போடுவார் எதுக்கும் அங்கே இது இருக்காது ரொம்ப அப்பெல்லாம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ என் தங்கச்சியும் இப்போ அங்கேதான் படிக்கிறாள் இப்போ அவளை பார்க்கணுன்னா நாங்கள் அங்கேதான் போவோம் அப்படியே ஜாலியாக பயணம் பண்ணி ஜாலியாக போகணுன்னா அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டாக இருக்கும்